பால்ல வந்து பன்னீர் நெய் பால்கோவா பாலில் பால்கோவா சாப்பிட்லாம் நெய்யிங்க அப்பறம் நம் மாட்டு சாணம் வந்து எரிச்சால் திருநூறு ஆகுதுங்க மாட்டு சாணம் எரிக்கிறதுக்கு அது திருநூறு ஆகுது ரெண்டாவது அடுப்பு எரிக்க யூஸ் ஆகுதுங்க அடுப் மாட்டு சாணம் வந்து ரெண் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அப்பறம் அந்த பஞ்சகாவியம் சொல்லி இது சொல்லுவாங்கள் ஒரு ஐதீகம் இருக்குது பஞ்சகாவியம் மாட்டோட சாணம் மூ மூத்திரம் ஆ ஹும் கோமியம் இதெல்லாம் பஞ்சகாவியம் சொல்லி தீர்த்தம் தெளிக்கிறதுக்கு பஞ்சகாவியம் வேணும்னு சொல்லுவாங்கள் அது அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது மாட்டு சாணம் வந்து இப்படி எல்லாம் ஒரு எரிபொருள் எரிபொருள்களுக்கு யூஸ் ஆகுது மாட் வீட் மாட்டு சாணம் வீடு வழிக்கிறதுக்கு வீடை தூய்மை படுத்துகிறதுக்கும் யூஸ் ஆகுதுங்க மாட்டு சாணம் அப்பறம் பா மா பசுமாட்டில் இருக்க உள்ள பொருள் பால் தயிர் பால் வந்தால் தயிர் தயிரை வந்து தயிர் மோ தயிரை வந்து நெய் தயிரை சிலுப்பி மோர் ஆக்கி அதை வெண்ணெய் எடுத்து பசு நெய் ஆகுதுங்க அப்புறம் பால் வந்து பால்கோவா செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் பால்ல நிறைய பொருள்கள் செய்யலாம் பால்ல பால்கோவா பால் பால்ல பால்